எங்கள் ஊர் சைடில் வந்து நிறைய ஃபால்ஸ் அண்ட் டேம்லாம் நிறைய இருக்குது இங்கே கொடிவேல் கொடிவேரியில் வந்து நிறைய டிஃப்ரென் குளிக்கிறதுக்கோசரம் நிறைய லொகேஷனில் இருந்தெல்லாம் வருவாங்க அவங்க வந்துட்டு போறதுலேருந்து நிறையா அந்த சாப்பிடுற ஐட்டோம் அவங்க யூஸ் பண்ணுற திங்க்ஸ் அவங்க போடறதுக்கு ட்ரெஸ்ஸு நெறைய கடைகள் ஃபர்ஸ்டு நிறைய வர ஆரமித்தது இவங்க சரி இங்கே எல்லா ஃபெசிலிட்டீஸும் இங்கையே வருகுதே அதனாலேன்னு சொல்லிட்டு எல்லா ஊரிலேருந்தும் வர ஆரமித்தாங்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேருந்தும் வர ஆரமித்தாங்க அவங்களோட பேசி நம்ம பழகும்போது நம்ம கூட அவங்க ஊருக்கு போய் நிறைய போய் சுற்றி பார்க்கலாம் போலேயே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்டடாக வருது ரொம்ப நல்ல அனுபவங்களா இருக்கு அவங்க அவங்களோட வந்து பேசும்போதெல்லாம்